இப்போ நான் எழுத ஆசைப்பட்ற தலைப்பு அப்படிங்கறத பார்த்துட்டோனா அரசியல்வாதிகளோட உண்மையான நம்மை வரலாறை வந்துட்டு எழுதணும் இப்போ நிறைய வந்துட்டு எழுதப்படுதலும் கூட பூசி முழுகப்படுது எதனால் அப்படினா நம்மளுடைய ஆட்சி ஆதிக்கத்தனால தான் பட் எனக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணுங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துகிட்ருக்கு நான் விரும்பியது வந்துட்டு இப்போது வந்துட்டு பெரியாரை பற்றி ஒரு பெருசாக எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய முந்தைய நோக்கமாக இருந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்துட்டோ அப்படின்னா கலைஞரை பற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அவரை பற்றின ரிசர்ச் நான் எடுத்துகிட்ருக்கேன் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயாகட்டும் நம்ம இந்தியாவில ஆகட்டும் இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்துட்டோம் அப்படினா நம்மளால் அவங்களுக்கான உண்மையை நம்ம சொல்கிறோம் அப்படினாலுமே அது ஃபேக் நியூசாக இருக்குமோ அப்படிங்குற ஒரு இது இருக்கும் ஏன் அப்படினா ஃபேக் நியூஸ் நம்ம எழுதக்கூடாது அப்படினா இந்தியாவில வந்துட்டு அதுக்கான தடுப்பு சட்டம் இருக்குது ஃபேக் நியூஸ் அப்படிங்கறது எழுதக் கூடாது உண்மையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம எழுதி மத்தவங்களை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப க கடுமையான ஒரு தண்டனையாகவும் இல்லை அது ரொம்ப தப்பான ஒரு விஷியமாகவும் இருக்குது அதுக்கு வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு எந்த விதமான கட்டுப்பாடுகள் வந்துட்டு விதிக்கப்பட்டிருக்கு அது வந்துட்டு நம்ம எந்த விதத்திலையும் விவாதிக்கிறது இல்லை அதேமாரி காப்பிரைட் ஒருத்தவங்க எழுதிருக்காங்கள் அப்படினா அவங்களுடைய காப்பிரைட் நம்ம வாங்கிக்கணும் அவங்ககிட்ட நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்கான காப்பிரைட்டு நம்ம வாங்கிட்டுதான் எழுத ஆரம்பிக்கணும் இது மாதிரி நிறைய இருக்குது நான் விருப்பப்படுற விஷிய என்னென்னு பார்த்துட்டோம்னா அரசியல்வாதிகளை பற்றி எழுதணுன்னு நினைக்கிறேன் அதில் ஃபேக் நியூஸ்ஸுனு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற குழப்பத்துனால நா வந்துட்டு அதை யோசிச்சிகிட்ருக்கேன்